நான் ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா என் தங்கச்சியோட வந்து வீட்டு மொட்டை மாடில நின்னுகிட்ருந்தோம் அப்போ பார்த்தா வந்து எரி நச்சத்ர கல் வந்து வந்துகிட்ருந்துது அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்கள் அது பார்த்து வந்து எதாவது கோரிக்கை வச்சால் வந்து அது நடக்கும் அப்படிங்கற மாதிரி சொன்னாங்கள் அப்போ வந்து நான் டெந்த் படிச்சிகிட்ருந்தன் அப்போ வந்து சடனாக எனக்கு என்ன ஆனுச்சினால் எனக்கு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படினுதா தோணுச்சு அப்போ உடனே வந்து நல்ல படியாக நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கற ஒரு கோரிக்கை வந்து நான் வச்சிருந்தேன்